இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நகரம் அதாவது குணுவாப்பேட்டை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மாபேட்டை செம்பட்டி செவ்வாபேட்டை அரிசிபாளையம் அப்புறம் ஓ பழைய பஸ் ஸ்டாண்டு அப்புறம் பல்லு பல்வேறு நகரங்கள் வந்து அங்கே நம்ம பக்கத்திலேயே இருக்குது இதில் சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம சிட்டிலே இருக்கனால் அதாவது நகரத்தில் வசிக்கிறதுனால் நம்மளுக்கு வந்து மிக எளிதாக ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய எப்படி சொல்வது போவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரியா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரிசிபாளையம் வச்சுங்கோகளேன் அரிசிபாளையத்துக்கு வந்து நான் ஒரு நாலஞ்சு வாட்டி நிறையா வாட்டி போயிருப்பேன் நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நிறையா வாட்டி போயிருப்பேன் ஐ மீன் எதுக்கு அப்படின்னா எங்கேயாவது சொந்தக்காரங்களெலாம் இருக்கிறாங்க எங்கள் மாமா வீடு இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாபேட்டைக்கு போ அம்மாபேட்டைக்கும் போயிருக்கேன் ஏன்னால் அங்கே வந்து எங்கள் அக்கா வீடு எல்லாம் இருக்குது ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சொந்தக்காரங்கள் அதாவது ரிலேட்டிவ் சொந்தக்காரங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க சரியா அதுக்கோசரம் நான் அங்கே போவேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் கிராமம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் வளசூர் தாண்டி ஏற்காடு ஏற்காடெல்லாம் அம்மே ரொம்ப சூப்பரான இடம் அந்த இடத்துக்கு நிறையா வாட்டி போயிருக்கிறேன் ஏற்காடு நிறையா கிராமங்கள் இருக்குது ஏற்காடில் ஏகப்பட்ட கிராமம் இருக்குது வாழவந்தி அப்புறம் வந்து பொத்தேரி இன்னும் நிறையா கிராமங்கள் இருக்குது நல்ல இயற்கை வசதியோடு இருக்கும் எல்லாத்துக்குமே அங்கே போனோம்னால் அந்த கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வ திரும்பி வரத்துக்கு நம்மளுக்கு வந்து மனதே இருக்காது அந்தளவுக்கு அவங்க பீஸ்ஃபுல்லாக ஒரு இயற்கை காற்றோட நல்ல ஒரு என்ஜாய்மெண்டோடு நைட் மு நைட் டைமும் நல்லா இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு விடியற்காலையில் ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஐ மீன் எப்படி சொல்வதுனா ஜில்லுன்னு அதாவது ஒரு குளிர் தன்மையாக குளிரோடு குளிரோ குளிராக தன்மையாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான இடம் வந்து நம்ம ஏற்காடு கிராமம் சரிங்களா இங்கே எல்லாேருமே வந்து ஒரு வாட்டியாச்சும் போய்விட்டு அந்த கிராமத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து வந்துடணும் அதுதான் வந்து இது